குட் மார்னிங் ஆ கம்மின் கம் அன்ட் சிட் ஆ எஸ் மா ஆ உங்க ஸ்டடிஸ்லாம் எப்படி போகுது நல்லா படிக்கிறிங்களா பெர்சண்டேஜ்லாம் எப்படி கன்டினியூ பண்ணிகிட்டு இருக்கிங்க இதெலாம் பத்தவே பத்தாது நீங்கள் இன்னும் நல்லா படிக்கணும் எல்லாத்துலையும் நைன்ட்டி பெர்சண்டேஜ் மேலே நீங்கள் வைக்கணும் ஆ என்ன க்ரூப் எடுக்கிறதா இருக்கிங்க பயோ மேக்ஸ் எடுக்கிறதா இருக்கிங்களே அப்போ வந்துவிட்டு உங்களுக்கு இங்கேயே நாங்கள் ஃபிரியாக நீட் கோச்சிங் எல்லாமே தருவோம் நீங்கள் வந்துவிட்டு நைன்ட்டி ஃபைவ் பெர்சண்டேஜ் மேலே எல்லாத்துலையும் மார்க் வைக்கணும் ஹை ரேங்க் இருக்குறவங்களை தான் வந்துவிட்டு நாங்கள் செலக்ட் பண்ணுவோம் ஓகே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் ஃபர்ஸ்ட்டு சேர்றதை நிறுத்திக்கோங்க இல்லை அப்படி சொல்லாதிங்க உங்களோட நாலேஜ் இன்னும் கொஞ்சம் நீங்கள் டெவெலப் பண்ணணும் அதெலாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணால்தான் வந்துவிட்டு உங்க ஸ்டடிஸில் நீங்கள் கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியும் ஆ ஓகே ஹை அப்போ தான் வந்துவிட்டு ஸ்கூலு ஒரு நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட்டில் வந்து நிற்கும் ஸ்கூலுக்கும் நீங்கள் ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுக்குணும் கொடுப்பிங்கேன்னு நான் நம்புகிறேன் ஆ புரியுது ஆ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் உங்க ஸ்டெடீஸை டெவெலப் பண்ணும் தானே எயிட்டிஸ்லாம் வச்சால் நீங்கள் ஸ்டேட் லெவெலில் மார்க் எடுக்க முடியாது ஆ நீங்கள் நைன்ட்டி பெர்சண்டேஜ் நைன்ட்டி ஆர் நைன்ட்டி ஃபைவ் உங்களால் முடியும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஸ்பெஷல் கிளாஸ்லாம் வந்துவிட்டு லீவ் போடாமல் அட்டென்ட் பண்ணுங்கள் ஆ உங்க நாலேஜை நீங்கள் நல்லா டெவெலப் பண்ணணும் ஆ இது மட்டுமே இல்லை நீங்கள் இன்னும் நிறையா பண்ணணும் ஓகேவா ஆ ஓகேமா ஆ ஓகேபா தேங்க் யூ